நெல் போட்டோம் நெல் நட்டதையுமே மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சதுனால உரம்பெடுத்து நெல் வர்லை அதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் உரம்பெல்லாம் நன்றா நின்றதுக்கப்பறம் என்ன பண்ணிணோன்னா வாழை ஓட்டி வாழை போட்டோம் வாழை நல்லா ஈன்ற ஸ்டேஜிக்கு வரும் போது காற்று வந்து என்ன ஆகிருச்சினா காற்று அடித்து வாழையெல்லாம் உடச்சிருச்சி அப்போ வந்து நம்ம இதுக்காக என்ன பண்ண முடியும்னா நம்ம வெள்ளாமை எடுக்கவே முடியலினா நம்ம உணவுக்கு ரொம்ப கஷ்டம்தான் நாங்கள் விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கிறதுனால வேறு வழியே இல்லை எங்களுக்கு அதை வந்து காற்று கரெக்டாக வந்துருந்துதுனால் இல்லை வானிலை இதெலாம் கரெக்டாக இருந்துதுனால் எங்களுக்கு எந்த பிரச்சினையுமே இல்லை இந்தமாதிரி மாறி மாறி வரதுனால் எங்களுக்கு விவசாயத்தை பாதிக்குது